என்னோட ப்ராடக்ட் என்ன அப்படினா எலெக்ட்ரானிக்ஸ் எலெக்ட்ரானிக்ஸில் என்ன ஆர்ட்ரு பண்ணிருந்தேன் அப்படினா ஃபேன் ஆர்ட்ரு பண்ணிருந்தேன் ஆனால் ஃபேனில் வந்து நான் ஆர்ட்ரு பண்ணது வேறு வந்தது வேறு ஆர்ட்ரு பண்ணது பிளாக் கலர் ஃபேன் ஆர்ட்ரு பண்ணிருந்தேன் ஆனால் புளூ கலர் ஃபேன் தான் வந்துது அதோட பார்த்தம்னா டேட் வந்து டெலிவரி அந்த டேட்டை விட அதிகமாக ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் போனதுக்கப்பறம்தான் எங்கள் கையில கிடச்சிது கரெக்டாக தேர்ட்டீன் ஆர் ஃபோட்டீன் டேஸ் அப்பறம்தான் எனக்கு வந்து அந்த டெலிவரியே கிடச்சிது இன்னொன்று டெலிவரி பாய் வந்து ரொம்ப இது பண்ணிவிட்டாங்க அதாவது ப்ராடக்ட் வந்து டேமேஜ் அவங்க பண்ணாங்களா ப்ராடக்ட்டே டேமேஜ் ப்ராடக்டாக அப்படிங்கறது எனக்கு தெரில உள்ளேருக்க போல்ட் எதுவுமே எனக்கு வந்து கொடுக்கவே இல்லை ஸோ போல்ட் எல்லாமே நான்தான் செப்பரேட்டாக வாங்கி பண்ணேன் இன்னொன்று வந்து எலக்ட்ரிஷன் கரெக்டாக அந்த இதில் அந்த ஃபேனுக்குரிய மாட்டுறதுக்குரிய அந்த பின் இல்லை அப்படின் சொல்லி சொல்லிவிட்டாங்க ஸோ மறுபடியும் நான் வந்து அதை தனியாக மறுபடியும் ரீபர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் ஆயிருச்சு ஸோ ஆல்ரெடி நான் பே பண்ணி தான் அதை வாங்கிருந்தேன் அந்த பேமெண்ட்டும் எனக்கு வந்து கரெக்டாக எனக்கு வந்து வந்து சேரலை அந்த பேமண்ட்டும் இதாகிருச்சி அதானால எனக்கு அந்த ஃபேனுக்குரியதே வந்து அந்த ஃபேனு ஆசை ஆசையாக பண்ணேன் ஆனால் அந்த ஃபேனுக்குரியதே கடைசியாக எனக்கு அதை திருப்தியாக அனுபவிக்கவே முடியாத லெவலுக்கு ஏன்டா ஆர்ட்ரு பண்ணேன் அப்படிங்கற லெவலுக்கு எனக்கு மாறிருச்சு ஸோ வந்து ப்ராடக்ட் வந்து ஒன்ஸ் வந்து நான் ஏமாந்தது அப்படிங்கறத விட வந்து என்ன அப்படினா அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு உருப்படியே கிடக்கில இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு ப்ராடக்ட் நான் ஆர்ட்ரு பண்ணி ஒன் வீக் கழிச்சி டூ வீக்ஸ் அந்த டேட்டு டேட்டையும் தாண்டி போகுது அப்படிங்கம்போது சரி அதை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரி ஓகே அப்படினு ஆனால் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நான் பண்ண கலர் வேறு அந்த கலர் வேறு நான் ஆசை பட்டு பிளாக் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால பிளாக் கலரில் நான் ஆர்ட்ரு பண்ணிருந்தேன் ஆனால் பிளாக் கலரில் வராமல் கொஞ்சம் ஒரு க்ரே கலர் அந்த மாதிரி வந்துருந்தா கூட கொஞ்சம் நான் சாட்டிஸ்ஃபைட் ஆயிருப்பேன் ஆனால் வந்து டோட்டலாக வந்து புளூ கலரில் வேறு மாதிரி ஒரு புளூவில லைட் புளூ கலரில் வந்துருச்சு ஸோ டார்க் புளூவாக இருந்தால் கூட ஓகே ஆனால் லைட் புளூவில வந்ததுனால என்னால் இது பண்ணவே முடியலை பிளஸ் வந்து அந்த றெக்கையாலாம் என்ன ஆச்சு அப்படினா டேமேஜ் ஆயி டேமேஜ் ஆயி அந்த தோலெல்லாம் அப்படே உறிஞ்சி உறிஞ்சி அதனோட எனாமல் எல்லாம் போன படி இருந்தது அது பண் எனாமல் பண்ணோம் அப்படினா அது ஃபேனே வேஸ்ட்டு இன்னொன்று உள்ளே இருக்கிற போல்ட்டும் கொடுக்குல அவங்க போல்ட்டு ஏன் கொடுக்குல அப்படிங்கற மாதிரி வந்து நான் மறுபடியும் கேட்ருந்தேன் இது டேமேஜ் ப்ராடக்ட்டுன்னு மறுபடியும் அவங்க வந்து அது எடுத்துகிட்டு போகறதுக்கு மறுபடியும் டைம் ஆக்குனாங்க அதனால நான் வேண்டான்னு சொல்லி அதையும் கேன்சல் பண்ணிவிட்டன் கேன்சல் பண்ணதும் இல்லாமல் அந்த அமௌண்ட் தருப்பி தருவாங்களா அப்படினு சொல்லி பார்த்தன் அந்த டேமேஜின்னு போட்டதுக்கப்புறோம் அமௌண்ட் நம்ம தான் ப்ராடக்ட் வச்சுருக்கதுனால அமௌண்ட்டே அவங்க தரலை ஸோ அதனால என்னால் அது அது ஃபுல்லாகவே அந்த ப்ராடக்ட் எல்லாமே எனக்கு வேஸ்ட் அப்படிங்கற மாதிரி ஆயிருச்சு பிளஸ் வந்து இன்னொன்று வந்து ஃபேனை மறுபடியும் நான் வேறு ஃபேன் வாங்கி தான் மாட்டுனேன் பிளாக் கலரில் எனக்கு பிடிச்ச கலரில் நான் வாங்கி மாட்டுனே ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதே வந்து நம்மளுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் அதுக்காண்டி தான் ஆனால் அதுவே இல்லங்கும்போது எதுக்கு அப்படிங்கற மாதிரி போயிருச்சு எனக்கு கடைசியாக